ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே ஆ கண்டிப்பாக மேம் இப்போ நம்ம கடையில் லேட்டஸ்ட்டாக வந்துவிட்டு ரெட்மி நோட் ட்வெல் ஃபைவ் ஜி மாடல் வந்துருக்கு அதில் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு திக் ப்ளூவும் ஃப்ராஸன் க்ரீனும் அவைலபிளாக இருக்கு ஃபோன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபிம்மா ஆ ஆமாம் ஸோ நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் எம்பி இருக்கும் சார்ஜ் ஆ ஆ கண்டிப்பாக உங்களுக்கு நைட் மோடும் இருக்கு போட்ரைட் மோடும் இருக்கு ரெட்மி கேமரா எல்லாமே நல்ல சாட்டிஸ்ஃபேஷனோடையே இருக்கு ஸோ இப்போ இந்த மொபைல் ரெட்மி நோட் ஃபைவ் வாங்கின வரைக்கும் கஸ்டமர் ரிவ்யூவும் பாசிட்டிவாதாம்மா இருக்கு எதுவுமே நெகட்டிவாக இல்லை பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் டைப் பேட்டரி ஆஃப்பனார் குள்ளாறையே உங்களுக்கு சார்ஜ் ஆயிடும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சார்ஜர் வந்துவிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் வரைக்குமே ஹோல்ட்டில் இருக்கும் ஆ ஆமாம் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்குமே நிற்கும் ஆ ஆமாம் இருக்குது அது ஹீட் இஷ்யூ இருக்காது ஏன்னா இதில் வந்து ஆமலோட் டிஸ்ப்ளே போட்டுருக்கறதுனால உங்களுக்கு ஹீட் அவ்வளவாக இருக்காதுங்க ஹை ஹீட் ஆமாம்மா ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரஸ்ட்டபுளாக வாங்கலாம் ஆ ஆ கண்டிப்பாக ஸோ ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் நீங்கள் இப்போ நான் ஆன்லைன் ப்ரைஸ்க்கே கூட நம்ம இங்கே கொடுத்துக்குட்ருக்கோம் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஓகே நீங்கள் ஆ ஆ ஓகேம்மா கலர் வந்து திக் ப்ளூ இருக்கு அப்பறமாக ஃப்ராஸன் க்ரீன் இருக்கு ரெண்டு கலர்ல தான் இப்போ நம்ப அவைலபிளாக இருக்கு ப்ளாக் வேணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் ஆகும்மா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இன்னைக்கு நீங்கள் ஆட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஈவ்னிங்கே நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் நீங்கள் ஆ உங்கள் லொக்கேஷன் ஆமாம் டெலிவரி சார்ஜ் வந்துவிட்டு ஃபைவ் கிலோமீட்டர்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி எவ்வளோ கிலோமீட்டர் சொன்னீங்க ஓகே ஓகே ம் ஆமாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் மேடம் மேம் பேமெண்ட் எந்த மாடலில் எடுத்துக்குறீங்க ஜிபேவா இல்லை ஸ்ட்ரைட்டாக ஷாப்புக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடுறீங்களா ஓகே

ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே என்னோட ஜிபே நம்பர் இது தான் பேமெண்ட் பண்ணதுக்கப்பறமாக ஸ்க்ரீன் ஷாட் ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டெலிவரி ஆ ஆடர் ப்ளேஸ் பண்ணிடுறேன் ஆ ஓகேம்மா தேங்க் யூ ஷோர் மேடம் ஷோர் தேங்க் யூ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆஃபரோடையே எல்லாமே பண்ணித்தரேன் மேம் தேங்க் யூ மேம்